ஆ வணக்கம் சார் சொல்லுங்க ஆ ஆமாங்கண்ணா திருச்சியில் மெயின்லதாண்ணா வேணும் இல்லைங்க சார் ஆமாங்க சார்

ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார்

ஓகேங்க சார்

ஆ ஆமாங்க சார் கா காலேஜு இது மாதிரிதாங்க சார் இது ஆஸ்பிட்டல் எதுவும் பக்கத்தில் இருக்கற மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் கிடைக்குமாங்க சார் ஆஸ்பிட்டல் மெயின் சிட்டியா இல்லை ஊருக்குள்ளே வேணுமாங்க சார்

ஆ ஓகேங்க சார்

இதெல்லாம் எத்தனை இதெல்லாம் எத்தனை கிலோமீட்ருக்குள்ளங்க சார் பக்கத்துலேயே இருக்கும் இல்லை கொஞ்சம் லாங்காங்க சார் ஓகேங்க சார்

ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் சரிங்க சார் நான் கேட்டு சொல்கிறேங்க சார் ஆ ஓகேங்க சார்

ஆ ஓகேங்க சார் சரி சரி பாருங்க சார் நீங்கள் ஆ சார் உங்கப் பேயருங்க சார் தண்டபாணியாங்க சார் எங்கள் பேயருங்க சதிஷ் குமாருங்க சார் ஆ ஆ சரி ஓகேங்க சார் நன்றிங்க சார் ஆ ஓகேங்க சார் சரி வைக்கேங்க சார்